நம்ம வந்துவிட்டு ஒரு பாதையத் தேர்ந்தெடுத்துவிட்டோம் அப்படின்னா ஒரு கோலை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதை நோக்கிக் கண்டிப்பாக பயணிப்போம் நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிறவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு மேலே மேலே வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் நமக்குக் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நம்ம மட்டும் அந்தப் பாதையில் போகாமல் கூடையும் யாராவது நம்மளுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு போட்டியாக இருந்தால் தான் நம்ம அந்த இலக்க அடைய முடியும் ஸோ அதனால் நம்ம தனியாக இது பயணிக்கிறதுக்குப் பதிலாக கூடையும் ஒரு துணையை இருந்திருந்தால் நம்ம வந்துவிட்டு அவங்களுக்கும் நம்மளுக்கும் போட்டியாக நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே இது பண்ணுவோம் ஹார்டுஒர்க் பண்ணுவோம் நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ணுவோம் அதனால் தனியாக போகறதுக்கும் கூட போகறதுக்கும் நம்ம நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ யாரா கூட இருந்தாங்கன்னா அந்தப் பாதை வந்துவிட்டு இன்னும் பெட்ராகவே கொண்டு போகும் நம்ம அதனால் தனியாக போகாமல் கூட இன்னொருத்தவங்களை பயணிச்சிட்டுப் போகறது ரொம்பவே நல்ல விஷயம் அதனால் எப் எப்பையுமே ஒரு ஃபோக்கஸாக அந்த கோலை மட்டும் டார்கெட் பண்ணி இருக்கணும்